இப்போது க்ளைண்ட்டு வந்து எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருமே அவர்களுக்கு ஒரு சர்வீஸ் இப்போ நம்ம தரோன்னால் அது கண்டிப்பாக அவங்கள் வந்து ஒரு சார்ஜ் ஒன்று பே பண்ணி தான் ஆகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த க்ளைண்ட்டுக்காக அவர்களோட ப்ராண்ட்டோடய இது வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னால் அவர்களுக்கு ஒரு ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண ப்ராண்ட்டாயிருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராண்ட்டாயிருக்கட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து சர்வீசஸ் அலாட் பண்ணுவோம் சர்வீஸ்ஸை அலாட் பண்ணால் இப்போ வந்து ஒரு புது ப்ராண்ட்டு ஆனால் அவங்கள் வந்து வெப்சைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி அவங்களை வந்து அந்த ப்ராண்டை வந்து ஒரு அவர்களோட அந்த ஒரு தகுதியான மக்களை கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ்ஸை வரும் இதே வந்து இந்த பழைய கம்பெனி இவங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா ப்ராண்ட்டு இருக்குது மார்க்கெட்டில் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கல அப்படின்னா அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிவிடுவோம் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வஸ்மெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் வேறு ரிட்டன்ஸ் வாங்கினா இப்போது இது வந்து நாங்கள் எடுத்தோம்னால் நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன்ஸ் ஃபண்டு வர்ற மாதிரி ப்ளான் பண்ணுவோம்